பெட்ரோலுடைய விலை வந்து அதிகரிச்சதுனால் இப்போல்லாம் வந்து என்னால் பைக்கிங் போக முடியலை எனக்கு வந்து பைக்கிங் போகிறது போகிறதுன்றது வந்து ஒரு ஆசை மட்டும் இல்லை நான் டெயிலும் அதுக்கு முன்னாடி நைட்டில் பைக் பண் பைக்கிங் போவேன் அப்படி பைக்கிங் போகும் போது ஒரு ஒன் கிலோ மீட்டர் இல்லை டூ கிலோ மீட்டர் போவேன் ஆனால் இப்போல்லாம் நான் வந்து பைக்கிங் போகிறதில்ல ஏன்னா பெட்ரோல் வில வந்து ஏறிடுச்சு நான் கொஞ்சம் தூரம் போகிறதுனாலும் அதுக்கு முன்னாடி பைக்கில் போவேன் இப்போ பெட்ரோல் வில ஏறுனதுனால் நான் வந்து பைக்கில் போகிறதே அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபை டூ டென் கிலோ மீட்டர்ஸ்லாம் போகிற மாதிரி இருந்தால் இப்போல்லாம் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்து பக்கத்து கடைக்கெலாம் போகணும்னா நடந்தே போயிக்குவேன் பைக்கு யூஸ் பண்ணுறத வந்து ரொம்ப ஆவாய்ட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ பைக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும் போது நம்மளோடைய என்விரான்மெண்ட் வந்து க்ளீன் ஆகுது பொல்யூஷன் வந்து ரொம்ப குறையுது இது வந்து ஒரு யூஸ் ஃபுல்லாக இருக்குது பெட்ரோல் வில ஏறுனதுனால் கொஞ்சம் பேர் பைக் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறாங்க